சிற்பம் செய்ய வந்து எனக்குப் பிடித்த பொருள் வந்து உளிதான் அதுவந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதை வைச்சு பண்ணுறப்ப வந்து நம்ம நினைக்கிற உருவத்துக்கு வந்து கரெக்டாக அந்த சைஸூக்கு வந்து செதுக்க முடியும் நான் வந்து அதைவந்து ரெகுலராக ஒரு கடையில் இருந்து வாங்குவோம் எங்கள் ஊர் பக்கம் இருக்குது அந்த கடையில்தான் வாங்குவோம் அங்கே சொல்லி வச்சுடோம்னா அதுமாதிரி கொண்டுவந்துடுவாங்க ஸோ வந்து நாங்கள் அங்கேதான் வாங்குவோம் சிற்பம் செதுக்க கஷ்டமா இருக்கற பொருள்னால் அந்தமாதிரிலாம் இல்லை சிற்பம் செதுக்க எந்தமாதிரி பொருள் வைச்சு செதுக்கினா ஈஸியா இருக்கும் அந்தமாதிரி பொருள்தான் நாங்கள் மேக்ஸிமம் உளியை வைச்சுதான் செதுக்குவோம் அந்தக் கண்ணுக்கு அது அதுக்குன்னு தனித்தனியாக வச்சுருக்கோம் ஸோ வந்து அதை வைச்சுதான் செ மேக்ஸிமம் கஷ்டமாலாம் இருக்காது எங்களுக்கு அதைப் பண்ணுறப்ப எங்களுக்கு அது பழகிருச்சு ஸோ அதனால மேக்ஸிமம் எங்களுக்கு கஷ்டமா இருக்காது